ஹலோ சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் சார் ஆ சொல்லுங்கள் அரவிந்து குமார் சார்

ஓகே ஓகே ஓகே எங்களுக்கு இப்போ தக்காளி கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப டிமாண்டாக இருக்கு தக்காளி அனுப்புங்கள் ஹலோ சார் கேட்குதா அப்புறம் தக்காளி அப்புறம் கத்திரிக்காய் முள்ளங்கிலாம் அனுப்புங்கள் அப்புறம் தக்காளி எவ்வளோ கிலோ தக்காளி அதெல்லாம் ஒரு இருக்கு எவ்வளோனு சொல்லுங்கள் இரநூறுவா ஒரு வில எல்லாமே

நூற்றி நூற்றி இருபதுரூவா நானும் அப்புறம் கம்பெனிக்கெல்லாம் அனுப்பனும் எனக் கொஞ்சம் ஒரு நூறுபாக்கு அனுப்புறிங்களா நானும் இங்கே அனுப்பனும்ல்ல ஆ அது ஓகே அப்புறம் முள்ளங்கி அப்புறம் கத்திரிக்காலாம் முள்ளங்கி கத்திரிக்காய் கேரட் பீட்ரூட் அப்புறம் என்னான்னா உங்கள்கிட்ட இருக்கெல்லாம் எல்லா எல்லாம் அனுப்புங்கள்